யுபிஎஸ்சி போன்ற போட்டி தேர்வுக்கு தினசரி பேப்பரில் வருதப்பா அதில் அதுலேருந்து வினா விடைகள் எல்லாம் வருது அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் செய்தி டிவியில் செய்தி போடறாங்கோ அதையும் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு வீட்டில் நாங்களும் பெரியவங்கள் அட்வைஸ் பண்ணலாம் யூடியூப்பு கூகுள் இந்த மாதிரி இதில் எல்லாம் கொடுக்குறாங்க அதையும் பார்த்து படிங்க நல்லா படிங்க அப்படின்னு நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் சாமி